வயதான மக்கள் பார்த்திங்கன்னா பொதுவான இடத்துலையாகட்டும் தனிப்பட்ட இடத்துலையா ஆகட்டும் அது வந்து நிறையா விஷியத்தில் வந்து சவால்களை வந்து எதிர்கொள்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு போனாலும் அப்படி தான் ரொம்ப நேரம் காலையிலருந்து சாய்ங்கால வரைக்கும் நின்னுகிட்டே இருப்பாங்கள் ஒவ்வொரு ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு சீமெண்ணெய் வாங்குறதுக்கு இந்தமாதிரி அவங்க பார்த்திங்கன்னா இடையில யாராவது வந்தாங்கன்னால் அவங்கள தள்ளிவிட்டு நின்னுக்குவாங்கள் அவங்கள ஏமாத்திகிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து டக்குன்ட்டு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு எதுன்னே ஏமாத்துறாங்கன்னு கூட தெரியாது அந்தமாதிரி இருப்பாங்கள் இப்போ வந்து பேங்க்குக்கு போனாலும் அப்படி தான் அங்கேயும் அப்படி தான் லைன்ல நின்னுகிட்டு இருப்பாங்கள் இடையில வந்து நின்னுக்குவாங்கள் அப்புறம் வந்து அவிங்களுக்கு எங்க யாருக்கிட்ட போய் சைன் வாங்கணும்னு தெரியாது அங்கே போய்ட்டு வா இங்கே போய்ட்டு வா அப்படின்ட்டு நேரத்தை இழுக்கடிச்சிகிட்டே இருப்பாங்கள் அவிங்களும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் படிப்பறிவும் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் நின்னுகிட்டு போய்ட்டு இருப்பாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போனாலும் இப்படிதான் வயசானவன்னு கூட பார்க்க மாட்டாங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்புலாம் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பாங்கள் இப்போ இருக்கிற சின்ன சின்ன பசங்களும் அப்படி தான் அவங்க வந்து ஒரு வயசானவங்கள் அவிங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கொடுக்கவே மாட்டாங்கள் அவங்களும் வந்து மரியாதை குறைவாக வந்து பேசிட்டு போவாங்கள் இப்போ அவிங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு வந்து நிற்பாங்க இந்தமாதிரி தாலுக்கா ஆஃபீஸ்ஸு ஆர்ஐ ஆஃபீஸ்ஸு பேங்க்கு இந்தமாதிரிலாம் போவாங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புல நிறையா பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது இடுப்பு இடுப்பு வலி இருக்கும் மூட்டு வலி இருக்கும் அப்புறம் ஹார்ட் ஹார்ட் பேஷன்ட்டாக கூட இருப்பாங்கள் நிறையா விஷியத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்லமாக இருக்கும் அவங்க ஹெல்த் இஷ்யூ வந்து நிறையா இதில் வந்து ப்ராப்லமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா இடத்துக்குமே போய்ட்டு போய்ட்டு வருவாங்கள் ஆனால் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மரியாதையே கொடுக்கமாட்டாங்க இப்போ இதை இவங்களுக்கு வந்து என்னென்ன வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முதியோர் ஓய்வூதியம் அப்படின்ட்டு பணம் மாதம் மாதம் ஆயர ஆயரருவா கொடுக்குறாங்க அதுக்கும் அப்படி தான் பேங்க்குக்கு போனாலும் ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருப்பாங்கள் நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு இழுத்தடிச்சிகிட்டே இருப்பாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சமூகசேவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து முதியோர்கள்லாம் வந்து அவங்கள வந்து அனாதையாக இருக்குறவங்க அந்த முதியோர் ஆசிரமத்தில் இருக்குறவிங்க அவங்கள்லாம் இந்த சமூகஆர்வலர்கள் தான் வந்து பாத்துக்கிறாங்க அவங்க தான் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு